சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னா கல்யாணம் காது குத்து அதற்கப்புறம் மஞ்சள் நீராட்டு விழா அந்தமாதிரி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் சொந்தக்காரவங்க அப்புறம் அத்த பசங்க மாமா பசங்க அப்புறம் அண்ணன் தம்பி சித்தப்பா சித்தி அப்புறம் மாமி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் வருவாங்க வந்துவிட்டு அந்த ஃபங்க்ஷன் செம்மையா செம்ம ஜாலியாக சிறப்பாக போகும் அதுக்கப்புறம் வந்துவிட்டு ஃபங்க்ஷன் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் ஆட்டம் பாட்டம்னு ஜாலியாக டான்ஸ் ஆடிகிட்டு பாடிகிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு வந்துருக்க பசங்களை சைட் அடிச்சிக்கிட்டு செம்ம ஜாலியாக இருக்கும் அதற்கப்புறம் வந்து அவங்களெல்லாம் கவனிப்பாங்க அவங்களலாம் கவனிச்சிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பாடு கொடுக்குறப்போ அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதை பக்கத்துலேயே இருந்து கவனிப்பாங்க கவனிச்சிகிட்டு யார் யாருக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் யார் யாருக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் பக்கத்துலேயே இருந்து கவனிச்சு அவங்களுக்கு எல்லாத்தையும் கிட்டேயே இருந்து பரிமாறுவாங்க பரிமாறி முடிச்சிவிட்டு அவங்க சாப்பிட்டதெல்லாம் எடுத்து போட்டுவிட்டு எடுத்துப் போடுவாங்க அதற்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே மீதி இருக்கிற சொந் சொந்தக்காரவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாரும் உட்காந்து ஒன்னாக உட்காந்து பேசிட்டுருப்பாங்க பேசிவிட்டு பேசிட்டுருப்பாங்க அப்போ கொஞ்சம் பேர் அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே கிளம்பிடுவாங்க க்ளோஸ் ரிலேட்டிவ் மட்டும் அங்கேயே ஒரு ரெண்டு நாள் தங்கிருந்து எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்பறமாக போவாங்க